இப்போ பாரம்பரிய நீச்சல் அப்படின்னா அவங்க ஆண்டாண்டு காலமாக வந்து நீச்சல் வந்து கற்றுக் கொடுப்பாங்க எதற்காக அப்படின்னா இப்போ அவங்க கடலில் மீன் பிடிக்க போகிறாங்க ஸோ அவங்க மீனவர்கள் அதாக இருந்தாங்கன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பாங்க நீச்சல் அவங்க வந்துட்டு அடித்தால் தான் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த மீன்களைப் பிடித்துக் கொண்டு வர முடியும் ஸோ அதனால் அதை வெச்சு தான் அவங்களோட குடும்ப சூழ்நிலைய ஓட்ட முடியும் ஸோ அதனால் வந்துட்டு அவங்க பாரம்பரியமாக நீச்சல வந்து கற்றுக் கொடுத்து அதன் மூலயமா தொழில் முறையை அவங்க மேம்படுத்துவாங்க அவங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துவாங்க ஸோ வந்துட்டு அவங்க வந்து மீனவர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்தத் தொழில் நீச்சல் தொழில் கண்டிப்பாக தெரிய வேண்டும் அது க் ஐ மீன் இப்போ உட கடல் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு நீச்சல்ங்கிறது முக்கியமான ஒன்றாகும் ஸோ அதனால் அதுவும் கூட நீச்சல் நார்மலாக நம்ம வாய்க்காலில் அடிக்கிறதும் சரி கிணத்துல அடிக்கிறதும் சரி ஆனால் கடலில் அடிக்கிறது வித்தியாசமான ஒரு நீச்சலாக இருக்கும் கண்டிப்பாக அத அவங்க நீச்சல் தொழில கற்றுக்கணும் கண்டிப்பாக அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எனக்குப் பிடிச்சது எங்கே நீச்சல் அடிக்க பிடிக்கும்னா கடலை விட குளத்துல அடிக்கிறது ரொம்பப் பிடிக்கும் ஏன்னால் நம்ம குளத்துலங்கிறது நம்ம நம்ம இஷ்டத்துக்குக் குளத்துல பே இந்தக் குட்டிக்கரணம் அப்படிங்கிறது குட்டிக்கரணம் பேக் குட்டிக்கரணம் இந்த மாதிரிலாம் நம்ம விளையாடலாம் பசங்களோடு சேர்ந்து விளையாட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம கடலில் அந்த மாதிரி நம்ம விளையாட முடியாது பயமாக இருக்கும் உள்ளே எங்கே இழுத்துட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப இதாக இருக்கும் ஸோ அதனாலே குளத்துல அடிக்கிறது ரொம்ப ஜாலியாக நம்ம ஊர் பசங்களோடு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு கீழே அந்த கல்லை வெச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வர்றது யாரு ஃபர்ஸ்ட்டு வந்து கல்லை வந்து உள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் ரொம்ப எனக்கு வந்து குளத்துல நீந்துவது ரொம்ப ரொம்பப் பிடிக்கும் எனக்கு